ஹலோ எழில் ஏஜென்சி டிராவல்ஸுங்ளா நாங்கள் பாலகோட்டுலேந்து தீர்த்தகிரி நகர்லேருந்து பேசுறங்க அங்கே வந்து கோவிலுக்கு போகிறத்துக்கு வண்டி புக் பண்ணுறோம் இங்கே வந்து நாங்கள் பதினோரு மணிக்கு டிரெயினுக்கு போகணும் அதனால நீங்கள் ஏழு மணிக்கு இங்கேலாம் நீங்கள் எங்களை வந்து பிக்கப் பண்ணி கொண்டு போய் விடணும் அமௌண்ட் எவ்வளோ எவ்வளோனு சொல்லுங்கள் எதா டிஸ்கவுண்ட் இருக்குதுங்களா டிஸ்கவுண்ட் இருந்தால் அது கம்மி பண்ணி சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கரக்ட் பண்ணி செய்கிறோம் நீங்கள் வந்து நல்ல டிரைவர போட்டு அனுப்புங்கள் ஏன்னா எங்களை நல்ல படியாக கூட்டிகிட்டு போய் எங்களை அந்த ட்ரெயின் ஜங்ஷனில் கொண்டு போய் சேர்க்கணும் ஆயருவாங்களா ஆயர ஆயரருவா நாங்கள் கொடுக்கறங்க ஆனால் நீங்கள் வந்து நல்ல ட்ரைவர் அனுப்பணும் நல்ல வண்டி அனுப்பணும் எங்களை கரெக்ட் டைமுக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்போதான் நாங்கள் கரக்டா அந்த ஜங்ஷனுக்கு போய் கரக்டாக அந்த டைமுக்கு போய் நாங்கள் சேர முடியும் நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் எந்தளவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்றிங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் கரெக்டாக நாங்கள் செயல் நாங்களும் முன்னாடி ரெடி ஆகி முன்னாடி நாங்கள் நிப்போ வரோம் அதனால் நல்ல ட்ரைவர் அனுப்புங்கள் எங்கள் நல்ல கார் அனுப்புங்க எங்களை கரெக்ட்டான டைமுக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் சேத்துடுங்க அப்போதான் நாங்கள் கரெக்டாக நாங்கள் போய் ஃபாலோ பண்ண முடியும்